நாங்கள் கிருஷ்ணகிரி வஹாப் நகர் சந்தியா காலேஜிலேருந்து பேசுகிறோம் இங்கே கிருஷ்ணகிரியில இன்னும் கேப் வசதியெல்லாம் வரல ஆனால் ஆட்டோக்காரருக்கு ஃபோன் பண்ணால் அவர் வந்துடுவார் அவர் வந்து எங்களை கூப்பிட்டுட்டு போய் எங்களுக்கு எங்கெங்க நிறுத்துணுமோ துணி வாங்குகிற இடத்துல அப்புறோம் வந்து குடும்பம் நாங்கள் எல்லாரும் குடும்பமாக தான் போவோம் அப்போ போகும்போது எங்களுக்கு என்னென்ன எங் என்னென்ன தேவையோ அங்கங்கே நிறுத்தி எங்களை வந்து அவரும் வெயிட் பண்ணி எங்களுக்கொசரம் நா நான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி பாதுகாப்பாக கூப்பிட்டுட்டு போய் பாதுகாப்பாக கூட்டிட்டு வருவார் நான் அவர் வந்து பணம் இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்லாம் கேட்கமாட்டாரு நாங்கள் இவ்வளோ பேசுனோம் ஃபர்ஸ்ட்டே பேசிடுவோம் பணத்தை பற்றி அவ்வளவே வாங்கி அவர் அவ்வளே வாங்கிக்குவார் பாதுகாப்பாக கூப்பிட்டுட்டு போய் பாதுகாப்பாக கூப்பிடிட்டு வருவார் ரொம்ப நல்லவர்